எனக்கு ஃபோட்டோ மூலயமா வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்தியாவில் ஒரு மில்ட்ரி மேன் நிற்கிற மாதிரி அப்படியே உலக உருண்டை வரைஞ்சி அதில் இண்டியா மேப்பு அதைத் தனியாக அவுட் லைன் பண்ணி ஏன்னால் ஃபோட்டோவாக வரையுறதுன்னா ஃபோட்டோவில் வரையறது அப்படியே எடிட்டிங் பண்ணுறது இதைப் பண்ணி அது மேல் இந்தியா தனியாக அவுட் லைன் காட்டி அது மேலே ஒரு ராணுவ வீரர் நிற்கிற மாதிரி நினைச்சுக்குவேன் இதில் என்ன புரியுதுன்னால் அதில் இந்தியா கொஞ்சம் தனித்துவமானது அதில் ராணுவ வீரர்கள் இருக்கிறதுனால இந்தியாவை பாதுகாக்க முடியுது அப்படிங்கிற ஒரு இதை அதில் குறிக்கிறோம் இடத்துல நல்ல ப்ரைஸ் இருக்குதுன்னு வரும்னு நம்புவோம் வரும் வரை வைப்போம் வேறு அது நிறைய யோசிக்கலாம் நம்ம யோசிக்கறதில் தான் இருக்குது ஆனால் ராணுவம் முக்கியம் ராணுவத்தை மட்டும் எக்காரணத்தைக் கொண்டும் விட்டே கொடுக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம்